நாங்கள் ஹலோ பாரதி டைலரா நாங்கள் ஸ்கூலில் இருந்து பேசுகிறோம் கவர்மெண்ட் ஸ்கூலில் இருந்து எங்களுக்கு எங்க பிள்ளைங்களுக்கு துணி தச்சித் தரணும் நீங்கள் தச்சித் தர முடியுமா உங்களால் ஆ எங்கள் க்ளாஸ் ஆ பாய்ஸில் அஞ்சு பேர் கேர்ல்ஸில் இருபது பேர் இருக்காங்க உங்களால் தச்சித் தர முடியுமா ஆ நீங்கள் எத்தனை நாளில் தச்சு நீங்கள் நாளைக்கி வந்து மீட் பண்ணுறீங்களா எங்களை நீங்கள் வந்து ஒரு மார்னிங் நைன் தர்ட்டிக்கு மேலே வர்றீங்களா ஏன்னா அப்போ தான் ஸ்கூல் ஓப்பன் பண்ணுவாங்க ஆ ஓகே நீங்கள் எத்தனை நாள்க்குள்ளே தச்சித் தருவீங்க எங்களுக்கு ட்ரெஸ் ஒன் வீக் ஆகுமா

இல்லை நாங்களே வந்து எங்கள் ஸ்டூடண்ட்ஸ்க்குத் துணி கொடுத்துருவோம் நீங்கள் தச்சித் தர்றது மட்டும்தான் நாங்கள் சொல்லுற மாதிரி நீங்கள் தச்சிக் கொடுத்தீங்கன்னா ஓகேங்க இல்லை நீங்கள் ஃபஸ்ட்டு எங்களுக்குத் தச்சிக் கொடுங்க இன்னும் ஸ்டூடன்ட்ஸ் இருக்காங்க நாங்கள் சொல்லுறோம் நீங்கள் எப்படி தைக்கிறீங்க என்னான்னு பார்த்துட்டு

ஆ ஓகேங்க

இல்லை நீங்கள் டென் ஓ க்ளாக் மேலே வாங்க நான் நீங்கள் எப்போ வந்தாலும் நான் அவைலபிளாக தான் இருப்பேன் இங்கே நீங்கள் வந்துவிட்டு கால் பண்ணுங்கள் நான் எப்படி துணி ஸ்டிச் பண்ணணும் மாடல் என்ன எல்லாம் சொல்லுறேன் ஸ்டூடண்ட்ஸ் அளவு எடுக்கணுன்னா அளவு எடுத்துவிட்டு நீங்கள் பார்த்துட்டுப் போகலாம் ஆ ஓகேங்க நீங்கள் நாளைக்கி வந்துவிட்டு எனக்குக் கால் பண்ணுங்கள் கொஞ்சம் ஒன் வீக்குக்கு முன்னாடி முன்னாடியே கொஞ்சம் தச்சி தர முடியுமா ஆ நான் சொல்லுறேன் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு ஒன் வீக் முன்னாடி கொஞ்சம் தச்சித் தரப் பாருங்கள்

ஓகேங்க உங்கள் ஷாப் எந்த இடத்துல லொகேஷன் ஆயிருக்கு ம் ஆ சரி ஓகே ஓகேங்க ஆ